இருபது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இரண்டு பதிமூன்றாவது மே ரெண்டாயிரத்தி நானு இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு